எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து விவசாயத்தில் அவ்வளோ சாகுற மாதிரியெல்லாம் எந்த இதுவும் கம்ப்ரமேஷனும் வரல இது வரைலியும் நல்லா இருக்கிறாங்க விவசாயம் செஞ்சு விவசாயத்துக்கான இது கிடைக்கிறதில்ல இப்போ ஒரு டிராக்ட்ரு எடுக்கிறாங்க அவங்க விவசாயம் இப்போ தக்காளி டொமேட்டோ போடுகிறாங்க அப்போ ஒரு பாக்ஸ் ஐம்பது ருபாய் கூட விற்கிறதில்ல அதனால் விரக்தியில் அவங்க லோனு கட்ட முடியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதாகிட்றாங்க ஒன்று ரெண்டு மற்றபடி விவசாயத்தில்லாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அது மாதிரி யாரும் இல்லை